நம்ம ஊரில் வந்து எல்லா கோயில்லேயுமே பஜனை பாடுவாங்க முக்கியமாக இந்த மார்கழி மாதம் இந்த பொங்கல் இதெல்லாம் வந்ததுன்னா ஒரு பண்டிகை வந்தது அது முக்கியமாக இப்போ வாரா வாரம் திங்கக்கெழமை வந்து பஜனை பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் எந்த விசேஷம் எந்தவொரு விசேஷம் கோவில்ல வருது அப்படின்னாலே முதல்ல இந்த பஜனை தான் பஜனை பாடி முடிச்சுட்டு தான் எல்லாம் மறு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு எல்லோருக்கும் பிரசாதம் கொடுக்குறது